ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்செல்லாம் நல்லா விளையாண்ட்டிருப்போம் ஓடி பிடிச்செல்லாம் விளையாடம்போது பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படுறது இதெலாம் சகஜம் இது என்னோடய அனுபவம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் டயோம் ஓடி புடிச்சு விளையாண்டுக்கிட்ருந்தோம் அப்போ என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிட்டிருக்கும்மோது கீழே கல் தட்டி விட்டு அப்படியே விழுந்துட்டேன் விழுந்ததுக்கப்புறோம் முழங்கால்ல வந்து அடிப்பட்ருச்சு அடிப்பட்ருச்சி அடிப்பட்டதும் சின்ன வயசு தானே அப்போ கூட நான் அழுகவே இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மருந்து வெச்சோம் மருந்து வெச்சுட்டு அப்புறோம் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாள் ஒரு நாள்லையே அப்படியே காய்ஞ்சிடுச்சி காஞ்சு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் தழும்பு அப்படியே இருந்துச்சி அப்படியே அப்படியே போகப் போக நாட்கள் செல்லச் செல்ல அப்படியே அந்த தழும்பு மறைஞ்சிருச்சிங்க தழும்பு அவ்வளோ தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி தவிர்க்கிறதுன்னு பாத் தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வெச்சுக்கங்க என்ன பண்ணணும் நம்ம ஓடிப் பிடிச்சி விளையாண்டாலோ அட்லீஸ்ட் வேறு என்னென்ன என்ன விளையாண்டாலும் இந்த ஓடிப் புடிச்சு விளையாட்றது கண்ணாமூச்சி கபடி கொக்கோ இந்த மாதிரி எந்த விளையாட்டு விளையாண்டாலும் பார்த்தீக்கிங்க காயம் பட்ருச்சுன்னு வெச்சுக்கங்க க ஓடு குறிப்பாக ஓடும்போது நல்லா கீழே என்னென்ன இருக்குது நல்லா கவனிச்சு ஓடணும் இந்த மாதிரி கவனிச்சு ஓடுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கற எந்த பொருள் மேலையும் மிதிக்க மாட்டோம் அதேமாரி தட்டி விட்டு விழு மாட்டோம் ஓடும்போது நேராகவும் பார்க்கணும் ய எல்லா சைட் பார்க்கணும் நம்மளோடய கவனம் ஓடும்போதும் நடக்கும்மோதும் எல்லா ஒடக்கு ஓடும்போது முக்கியமாக எல்லா சைடும் இருக்கும் எல்லா சைடும் இருக்கணும் முக்கியமாக கீழே இருக்கணும் ஏன்னால் திடீர்னு வேகத்தடை வரும் திடீர்னு கல் வரும் திடீர்னு புல் எல்லாம் இருக்கும் புல்லுன்னு நினச்சிட்டு ஓடுவோம் ஆனால் அந்த புல் உள்ளே கல் இருக்கும் திடீர்னு மாட்டிக்கிட்டு அப்படியே கழே விழுந்துடுவோம் அதனாலே கவனிச்சு நிதானமாக ஓடணும் இப்படி ஓடுறதுனால நம்ம வந்து இந்த அடிபட்றதை வந்து தவிர்க்க முடியும் நல்ல கவனமாக ஓடணுங்க